சார் நான் வணக்கம் சார் நான் இப்போ வந்து ஒரு இது திருநள்ளாறு அந்த மாதிரி ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் வீக்கெண்ட்ல எனக்கு உங்களோட ட்ராவல்ஸ்ல எதாது வாக வாகனம் புக் புக்கிங்ல இருக்குதுங்களா இல்லை வேகன் இருக்கா புக்கிங்ல இருக்கா ம் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லக்சரி கார் இருந்தால் கூட ஓகே ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி புல்லா போகிறோம் ஒரு அஞ்சு பேர் வறோம் ஆ ஓகே ஓகே நீங்கள் சொன்ன காரே கூட போதும் வெரைட்டிஸ் இருக்குதுங்களா என்ன ரேட்ஸு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எர்ட்டிக்கா எர்ட்டிக்கா ஓகே எர்ட்டிக்கா

ஓகே சார் இந்த வீக்கெண்டு இப்போ வந்து ஆக்சுவலி ராமேஸ்வரம் போய்ட்டு வர மாதிரி இருந்தால் எவ்வளோ நாள் ஆகுங்கிறதை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன் டே போதும் சார் ஏன்னு கேட்டீங்கன்னால் சனீஸ்வரன் மேக்ஸிமம்